எங்கள் மாவட்டத்தில் விழாக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறது அதில் முக்கியமாக சொல்ல போனால் எங்கள் ஊரில் அருகில் பெரியத்திருவிழா அந்த திருவிழா வந்து கூவ்வாகத்துலருந்து திருநங்கையர்கள் திருவிழா அந்த திருவிழாவில் எல்லாேரும் திருநங்கைகள் சேர்ந்து திருவிழாவ கொண்டாடுவாங்க எங்கள் ஊரை சுற்றிலும் எல்லோேரும் ஆவலோடு பார்க்க போவாங்க எங்கள் ஊரில் பத்து நாள் திருவிழா வேறு நடைபெறும் அந்த திருவிழாவில் மொதல் நாள் தேர்பவனி மறுநாள் ட்ராமா அப்புறம் பார்த்தீங்கன்னா ழ நாடகம் அப்புறம் தெருக்கூத்து பாட்டுக்கச்சேரி அன்னதானம் எல்லாேரும் சாப்பாடு போடுவாங்க அனைத்து பக்கத்து ஊரில் இருந்து வந்து நல்ல முறையில் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு எல்லாேரும் மிகவும் சந்தோஷமாக போவாங்க இதெல்லாம் எங்களுடைய ஊரினுடைய